ஹலோ சார் வணக்கம் சார் நாங்க கள்ளக்குறிச்சிலேருந்து கால் பண்ணுறோம் தலப்பாக்கட்டி ஹோட்டல்தான் சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் இல்லேங்க சார் உங்க ஹோட்டலில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றது ஏதாவது கே தெரிஞ்சுக்கலாங்களா அப்படிங்ளா சரிங்க சார் சரிங்க சார் இல்லை உங்க ஹோட்டலில் வந்து நாட்டுக்கோழி வறுவல் வந்து நல்ல ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இப்போ அது அவைலபுல் இருக்குதுங்களா சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் இப்போ அந்த நாட்டுக்கோழியை ஃபிரெஷ்ஷாகதான இது பண்ணி எல்லாமே இது பண்ணி மேட் பண்ணி தருவீங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வேணும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அது மாரி டைம்முக்கு வேணும் ஆட்ரு எடுக்குறீர்களா இப்போது ஆ எடுக்கிறீங்கனா ஓகேங்க சார் ஓகேங்க சார் ரெண்டு நாட்டுக்கோழி வறுவல் சார் வேணும் சார் ஆடர் எடுத்துக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறேன் சார் என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்க சார் நம்பர் சொல்கிறேன் சார் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபை டூ சிக்ஸ் ஃபை சிக்ஸ் ஜீரோ ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது அமௌண்டு பே பண்ணிடறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க ஓகே சார் தேங்க்யூ சார்